நாங்கள் சின்ன பிள்ளையில தான் குணத்துலருந்து தண்ணி எடுத்தோம் இப்போலாம் போர் போட்டுத்தான் எடுக்கிறோம் மின்சார மோட்டார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு போர் தண்ணி வந்து நல்லா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது குடிக்க குளிக்க எல்லாத்துக்குமே நாங்கள் இருக்க ஏரியாவில போர் தண்ணி நல்ல ஒரு ரிசல்ட்டு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகுது செடிக்கெல்லாம் ஊற்றுறத்துக்கு எல்லாத்துக்குமே போர் தண்ணி தான் யூஸ் பண்ணுறோம் மின்சாரம் மோட்டார் வந்து காலையில் ஒரு ஆஃப்பனவர் இல்லை ஃபார்ட்டி மினிட்ஸ் அதே மாரி சாயந்தரம் போட்டுவிட்டா நல்லது ஏன்னா நைட்டில் போடும்போது ஓல்டேஜி தான் எல்லா வீட்லையும் லைட்டு ஏரியிறதுனால ஓல்டேஜி இதாவும் அதனால காலையிலையும் சாயந்தரத்துலையும் போடுறது நல்லது அதே மாரி மத்யான நேரத்துலையும் வெயில் அதிகமாக இருக்கிறதுனால மோட்ரு போட்றதை தவிர்த்துறது நல்லது அந்தமாரி காலையிலையும் சாயிந்தரமும் தான் நாங்கள் போடுவோம்